உயிர்வாயு ஆலைகள் வந்துகிட்டு மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ ஒரு ஆலை வந்து உருவாக்குகிறாங்க அப்படின்னா அந்த ஆலையில் ஏ ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய மக்கள் தேவைப்படுறாங்கள் அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைக்குது அந்த வேலைவாய்ப்பு மூலியமாக அங்கே அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கனா அந்த ஆலைகள்லேருந்து இருக்கக்கூடிய வரக்கூடிய வ வாட்ரு எக்ஸ்ட்ரா வாட்ரு அதலாம் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு மக்களுக்கு வந்து வயல் வெளிகளுக்கு பாச்சு நீர் பாச்சு அதன் மூலியமாக வந்து விவசாயம் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் ஃபுல்லாக இருக்கும் தண்ணி இல்லாத தண்ணி ஒருவேளை மழை மழை காலங்களில் தண்ணி அதிகமாக வரும் வெயில் நாட்களில் பார்த்தீங்கனா தண்ணி இருக்காது அந்த டைம்லலாம் வந்து இந்த அலைகள்லேருந்து வரக்கூடிய அந்த வாட்டரை வந்து ப்யூரிஃபை பண்ணி அது மூலியமாக விவசாயம் பண்ணுறாங்க மக்கள் வந்துகிட்டு இதனால் விவசாயமும் செழிக்குது